நான் நடனம் வந்து கற்றுன்னு இருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது எங்களுக்கு அதிகமாக கலை நிகழ்ச்சிகள் தான் நடந்துருக்குது செக்கண்ட் ஸ்டாண்டடிலருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் எப்போ பார்த்தாலுமே எங்களை ஈர்க்குறதுக்காக ஸ்கூலுக்கு மாணவர்கள் வந்து லீவ் போடாமல் வரணும் அப்படின்றதுக்காக அதிகமாக அவங்க கலை நிகழ்ச்சிகள் வச்சி தான் ஈர்ப்பாங்க அது மூலிமா நான் வந்து நடனம் கற்றுருந்துருக்கேன் நான் அங்கே போய் புல்லாக பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட்டு யார்கிட்ட நடனம் கத்துக்கிட்டேன் அப்படினா என்னோடய அக்கா கிட்ட தான் நடனம் வந்து கற்றுருந்தேன் அவங்க நல்லா டான்சு ஆடுவாங்க சோலோ டான்சு குரூப் டான்சு எல்லாம் ஆடுவாங்க அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு டான்ஸோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க இப்படிலாம் ஆடினா அழகாக இருக்கும் நம்ம ஸ்டேஜ் ஏறி ஆடும்போது இப்படி தான் ஆடணும் அப்டிங்கிற ஒரு ரூல் இருக்குது நமக்கு கீழே சும்மா ஸ்டேஜிக்கு கீழே கீழே நின்று அங்கே மேல போடுற பாட்டுக்கு ஆடுனோம்னா எப்படி வேணுணா ஆடலாம் அப்டிங்கிற அப்டிங்கிற நிலை இருந்துச்சி இப்போ ஸ்டேஜ் ஏறி நம்ம ஆடினோம்னா எல்லா கண்ணும் நம்மளைதான் பார்க்கும் அப்போ நீங்கள் இப்படி தான் ஆடணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது மாதிரி நானும் வந்து ஆடிருக்கேன் நிறையா காம்ப்படீசனில் ஆடிருக்கேன் பிரைஸ் கிடைச்சிருக்கு அதனால நிறையா பேர் அந்த டான்ஸை வந்து ஒன்ஸ் மோர்லாம் கேட்டுருந்துருக்காங்க அவங்க கோரியோகிராஃப் பண்ணி நான் நாங்க வ எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆடின டான்ஸை வந்து நிறைய பேர் ஒன்ஸ் மோர் கூட கேட்டுருக்காங்க நாங்கள் இந்த மாதிரி நிறையா எங்கள் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் வெளிய ஸ்கூலுக்கும் போய் ஆடி பிரைஸ் வின் பண்ணியிருக்கோம் அப்படி நான் ஃபிஃப்த்து வரைக்கும் எனக்கு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்து நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து அந்த மாதிரியெல்லாம் போக போக நானே ஆட ஆரமிச்சிட்டேன் இப்போ உங்க கிட்ட அவங்க வந்து ஓரளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்களோடய ஒர்க்கு வந்து அவங்க ஹையர் ஸ்டடீஸ் பார்க்க போயிட்டாங்க அதுக்கு அப்புறம் நானே ஆட வேண்டிய நிலமை வந்தனால் எனக்கு தெரிஞ்சதை வச்சி நானே கோரியோகிராஃப் பண்ணி ஆடி அதுலேயுமே ஒரு அளவுக்கு எனக்கு நிறைய பிரைஸ் கிடச்சிருந்துச்சி எப்படியும் அவங்க கிட்ட இருந்து காத்துக்கிட்டது வச்சி எனக்கு தெரிஞ்சதையும் கொஞ்சம் சேர்த்து ஆடி அது ஒரு புது விதமான கோரியோகிராஃபாக வந்து அதுலேயும் பிரைஸ் கிடச்சிருந்துச்சி நிறையா காலேஜஸ் கூட போய் நாங்கள் டான்ஸ் பண்ணிருக்கோம் ஸ்கூல் லெவலில்